இப்போது ஃபர்ஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்னால் பட்டன் ஃபோன் நோக்கியா ஃபோன் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரெண்டாயிரத்திலலாம் அதிகமாக இருந்தது ரெண்டாயித்தி பத்து வரைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோனுன்னு வந்துச்சு ஒரு அஞ்சு வருஷோம் அதை எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டிருந்தாங்க அப்புறம் இப்போது டூ தௌசண்ட் த்ரீலெலாம் பார்த்தீங்கன்னா ஐஃபோனை தான் மக்கள் அதிகமாக விரும்பறாங்க ரெட்மியிலிருந்து ரியல்மியிலிருந்து சாம்சங் எல்லாம் போய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேம்லிக்கூட ஐஃபோன் தான் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க நான் வெச்சுருந்த ஃபோன் என்னென்னால் நோக்கியானு ஒரு பட்டன் ஃபோன் வெச்சுருந்தேன் அப்போது அதோடய விலையே ஏழாயிரரூவா ஆனால் இப்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட் ஃபோனே பத்தாயிரத்துக்குள்ளே கிடைக்கிங்கும்போது மக்கள் அதுக்கு அதிகமாக விரும்பறாங்க அப்புறோம் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜியிலிருந்து இப்போது ஃபைவ் ஜிக்கே போயிடுச்சு ஸோ இப்படி தான் டெக்னாலஜி மாறிகிட்டே போயிட்டிருக்குன்னு மக்களும் அதுக்கு அடாப்ட் ஆயிட்டு போயிட்டிருக்காங்க